ஹலோ ஆ ஆமாங்க சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாம் பிளானும் சொல்லட்டுமா இப்போ வெட்டிங் பிளனரில் நாங்கள் வெளியே கம்மிலேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அதில் மண்டபம் ப்ளஸ்ஸு சாப்பாடு வரைக்கும் போகிறதா இருந்தால் ஒரு ரெண்டு லட்சம் ஆகும் இல்லை ஒன் ஒரு லட்சத்தில் முடிச்சிடலாம் அது மண்டபம் ப்ளஸ் சாப்பாடு ப்ளஸ் அந்த பொண்ணு அழைப்புக்கு அந்த ஒரு இதெல்லாம் டெக்ரேஷன் ஆ அதெல்லாம் போ அதெல்லாம் போட்டன்னால் ஒரு மூணு லட்சத்துக்கிட்டே ஆகும் மீதி அந்த டெக்ரேஷன் இதெல்லாம் சேர்த்து மண்டபம் அந்த உள்ள மணை மேல் உட்காருறாங்கள்ல அவங்களுக்கு அந்த டெக்ரேஷன் எல்லாம் சேர்த்து நா ஒரு நாலு லட்சம் கிட்டே ஆகும் மீதி ஆல் ஆல் ரவுண்டர் எல்லாம் எல்லாம் சேர்த்து அந்த மெஹந்தி போடுறது ஏ டு இசட் எல்லாம் அந்த ஃபோட்டோகிராஃப் வைக்கிறது எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்கணுன்னா ஒரு சிக்ஸ் லேக்ஸ் கிட்டே ஆகும் நீங்கள் எந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிளான் சொல்லுவோம் சரி சொல்லுங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க ம் சரிங்க நாங்கள் ஆல் ரவுண்டலாக பண்ணி கொடுக்குறோம் சிக்ஸ் லேக்ஸே போட்டுருக்கிறோம் உங்களுக்கு மீதி மீதி என்னென்னால் நீங்கள் உங்களுக்கு எந்த மண்டபம் வேணும் எந்த டேட்டில் வேணுங்றதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க மற்ற ம் ஓகே நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாள் நான் வந்து ஒரு மண்டபம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த மண்டபம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான நான் வந்து ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் நல்ல நாளாக பார்த்து நம்ம பார்த்து ஒரு ஆஃப் ஆஃப் பணம் கட்டி நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டிங்கன்னால் மீதி வேலை நாங்கள் பார்த்துக்குக்கவோம் அப்புறம் நீங்கள் இந்த மண்டபம் வேலை கல்யாணமெல்லாம் முடிஞ்ச பிறகு எங்களோடய சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் அந்த மண்டபம் ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிறகு கடைசியில் நீங்கள் காசு கொடுத்தா கூட ஓகே ம மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆ ஓகே தேங்க் யூ